சார் சிலிண்ட்ரு பதிஞ்சு நாலு நாள் ஆச்சு ஏன் இன்னும் சிலிண்ட்ரு வரல ஏன் சார் நான் மதுரை சோழவந்தான் இல்லை சார் ஃபோன் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ எயிட் கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணி நம்பரை சொல்லுங்கள் சார் நாலு நாள் ஆச்சு இன்னும் சிலிண்ட்ரு வராமயே இருக்குங்களே சார் எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்குது சரிங்க சார் லைனை செக் பண்ணி சொல்லுங்கள் சார் டெய்லியும் டெய்லியும் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து இங்கே வெளியே ஹோட்டலில் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது சார் சிலிண்ட்ரு இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் நீங்கள் கொஞ்சம் வேகமாக புக்கிங் பண்ணிவிட்டிங்கன்னா

நான் வீட்டில் தான் சார் இருப்பேன் நீங்கள் வந்துட்டு ஒரு கால் பண்ணீங்கன்னால் எங்கே நான் வரணும் எந்த இடத்துல வரணும்னு சொன்னீங்கன்னால் நான் அந்த இடத்துல வந்து போட வாங்கிக்கிறேன் இல்லாட்டி நீங்களே வந்து போடுறேன்னாக் கூடப் போட்டுருங்க சரிங்க சார் சரி சரிங்க சார் சரி எம்ப்டி சிலிண்ட்ரெலாம் இருக்குது சார் நாளைக்கு கெஸ்ட்டு வேறு வர்றாங்க சார் வீட்டுக்கு ஆமாம் சார் வீட்டுக்கு கெஸ்ட்டு கெஸ்ட்டு வேறு வராங்க வீட்டுக்கு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் வேகமாக போடப் பாருங்கள் கெஸ்ட்டு கெஸ்ட்டு வரும் போது நம்ம வந்து ஹோட்டலில் ஆட்ரு பண்ணால் நல்லாயிருக்காது சார் கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு எல்லாம் பார்த்துக் கொடுக்கணும் சிலிண்ட்ரு இருந்தால் தான் மெயினே வந்து சாப்பாடுதான் அதுவும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் சார் சரிங்க சார்

சரிங்க சார் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆ ஒகே சார் ஆ தேங்க் யூ சார்